எனக்கு பிடிச்ச பாடகர் வந்து எஸ்பி பாலசுப்பிரமணியம் அவங்க வந்து எதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சுச்சின்னா அவங்களோடய தனித்துவமான வந்து வாய்சஸ் அவங்க ஒவ்வொரு இந்த ஒவ்வொரு பாட்டுக்கும் வந்து ஒவ்வொரு விதமான வாய்சஸில் வந்து பாடியிருக்காங்க பழையப்படங்களாக இருந்தாலும் சரி இப்போது இருந்தாலும் சரி ஒவ்வொரு டோன்லையும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து பாடியிருக்காங்க ஆஸ் ஏ பர்சனாக வந்து எனக்கு ஏன் பிடிக்கும்னா அவங்களோடைய தனித்துவமான விஷயங்கள் அவங்களோடைய பேச்சுகள் அப்புறம் அந்த கான்செர்ட்டில் உள்ளது இல்லை உள்ள அந்த வீடியோஸ் அதில் வந்து அவங்க எந்த மாதிரிலாம் வந்து அவங்க கோசிங்கர்ஸ் கூட வந்து கம்யூனிகேட் பண்ணுறாங்க எப்படி பழகுறாங்க ப்ளஸ் அந்த அந்த சேனல்ஸில் வர இந்த போட்டிக்கு விஜய் சூப்பர்ஸ் விஜய் சூப்பர் சிங்கர் அந்தமாதிரிலாம் இருக்கிற இதில் வந்து எனக்கு அவங்க ஜட்ஜாக வந்து அவங்க வந்து நிறையப் பேரை வந்து அவங்க ப்ரைஸ் பண்ணி அவங்களை மோட்டிவேட் பண்ணி அவங்க வந்து தனியாக தென்படுகிறமாரி ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து இந்தமாதிரி உங்கக்கிட்ட ஹிட்டன் டேலண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்தமாதிரி ஒவ்வொன்று வந்து சொல்லி அவங்க வந்து த இப்போ வந்து ஒரு

ஜட்ஜ்மென்ட்ஸ் கொடுக்குறமாரி ஒரு சிங்கர்ஸும் இருக்காங்க அதேமாதிரி வந்து இவர்களுடைய சாங்ஸ் வந்து எனக்கு அந்த எவர்க்ரீன் கிளாசிக்கல் சாங்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் வந்து அந்த ரஜினி சாங்ஸுக்கு வந்து ரொம்ப ஆப்ட்டாக இருப்பாங்க ஸோ அவங்களோடய வாய்சஸ் வந்து அப்படியே நிறையா ஒத்து போகிறதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டைமில் வந்து கேட்க ஆரம் கேக் கேட்க ஸ்டார்ட் பண்ணிணது அந்தமாதிரி உள்ள படத்துலேருந்து கேட்க ஸ்டார்ட் பண்ணிணதுதான் இப்போ வந்து இப்போயும் அந்தமாதிரி சாங்ஸெலாம் கேட்டுகிட்ருக்கேன் அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ளஸ் அவங்களுடைய கம்யூனிகேஷன்ஸ் அப்புறம் வந்து அவங்களுடைய நிறை அவங்க வந்து இன்னும் பல நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்டான பாடல்கள் அப்புறம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான வாய்ஸ் பேக்ஸும் கொடுத்துருக்காங்க அதெலாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது இவங்களமாதிரி எனக்கு நிறைய சிங்கர்ஸ் பிடிக்கும் இவர்களும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சிங்கர் தான் பிடிச்ச சிங்கரில் இவங்க முதலில் இருக்காங்க நிறையப்பேர் இருக்காங்க பிடிச்ச சிங்கர்ஸெலாம் இருக்காங்க